இப்போது எனக்கு பிடித்த விளையாட்டு பாத்தோன்னா கிரிக்கெட் கிரிக்கெட்டில் வந்து இப்போ பதினோரு பேர் இருப்பாங்க பதினோரு பேரில் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு கீப்பரு பவுலரு அஞ்சு பேர் இருப்பாங்க பேட்ஸ்மேன் ஆறு பேர் ஆறு பேர் இருப்பாங்க இப்போ ஆல்ரவுண்டர்ன்ட்டு ஆல்ரவுண்டர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர்கூட இருப்பாங்க இப்போ கிரிக்கெட்டோடைய ரூல்ஸ் எப்படின்னா ஃபோர் சிக்ஸ் இப்போ அதாவது இப்போ அதாவது இப்போ ரன்னு இப்போ சிங்கிள்ஸுலாம் ஓடுவாங்க இப்போ இப்போ அப்படின்னா ஒரு பேட்டிங் வந்து எப்படின்னா ஒரு டீமில் ஒருத்தர்தான் ஆடணும் அப்படி இல்லை ஆடுகிறது இப்போ பதினோரு பேருமே ஆடலாம் பதினோரு பேர் ஆடணும்ன்னா பதினோரு பேர் பவுலிங் போடணும்ன்னு அவசியம் இல்லை பேட்டிங் ஆடணும்ன்னு அவசியம் இல்லை யாராவது ரெண்டு பேர் ஆடினாலே டீம் ஜெயிக்கிறது நல்லதாக போகும் இப்போ இப்போ சிம்பிளாக சொன்னால் நம்ம இன்டர்நேஷனல் விராட்கோலியை எடுத்துக்கோங்க விராட்கோலி என்ன என்ன பண்ணுவாருன்னா அவர் பேட்ஸ்மேன் அவர் அவர் ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரவுண்டராக இருந்தார் இப்போ பேட்ஸ் ரோவில மட்டும் ஆடிட்டுருக்காரு இப்போ அவர் தான் இந்தியா டீம் கேப்டன் இப்போ தோனியை எடுத்துட்டோம்னா அவர் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்பால் விளாண்டுட்ருந்தாரு இப்போ அவர் ஏதோ இப்போ உள்ளே வந்து கீப்பராக இருக்கார் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் இப்போ தோனி இப்போ சிஎஸ்கே டீமில் இருக்கார் சிஎஸ்கே வந்து